நம்ம ஒரு தொழில் தொடங்கினோம்னா அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு தேவையான நிலப்பரப்பு நீர் அந்த மாதிரி எல்லா வசதியும் அந்த இடத்துல இருக்கணும் பத்தாதுக்கு நம்ம தொழிற்சாலை அமைக்க தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வைச்சிருக்கணும் அப்படின்னாதான் நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொழிற்சாலையை நம்மளால் கட்ட முடியும் தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய மூலதனம் வேணும் ஏன்னால் நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த தொழிலையுமே செய்ய முடியாது எல்லாமே ஒரு கணக்குபடி ப்ளான் போட்டு செஞ்சம்னால்தா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி வரும் ஏன்னால் எல்லாத்துக்குமே நம்ம மூலதனத்தை பயன்படுத்தி தான் எந்த செயல்னாலும் செய்யணும் அதுவும் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுனா நம்மளோட மைண்ட்டை யூஸ் பண்ணி நல்ல தரமாக அமைக்கணும் அப்போதா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டேமேஜும் ஆகாமருக்கும்